மனநலப் பிரச்சனைங்கிறது இன்றைய காலகட்டத்தில் அதிகமாகிடுச்சு இப்போது முன்னோர்கள் கால கட்டத்திலலாம் பார்த்திங்கனா நிறைய பேர் கூட்டுக்குடும்பம் எல்லாம் ஒன்றிணைஞ்சு இருக்கிறது போகிறது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் குடும்பத்தில் பெரியவங்களை மதித்து அவங்க சொல்வத கேட்டு எல்லாம் அரவணத்து போகிறது ஒரு சாப்பாடு முறைகளும் அவங்களுடைய லைஃப்பில் எல்லா முறைகளுமே முன்னாடி கடைப்புடுச்ச கடைப்புடுச்ச முறைகள் வந்து வேறே இப்போது கடைபுடிக்குற முறைகள் வேறே இதனாலேயே இப்போலாம் அடிக்கடி குடும்பத்தில் இப்போலாம் வந்து தனி குடும்பமாக இருக்கிறதுனால ஒன்றும் மூத்தவங்க யாரும் இல்லை ஒரு நல்லது கெட்டது சொல்லி வா வளர்க்கறதுக்கு போகிறதுக்குலாம் அப்படி இப்போ ரெண்டு பேர் மட்டும் தான் நிறைய குடும்பங்களில் இருக்காங்க அடிக்கடி சண்டை சச்சரவு வந்து இதனாலே ஒரு மனதாங்கல் வந்து ஏற்பட்டு மனபுழுக்கம் அதிகமாகிடுது அப்போ இந்த மனபுழுக்கம் மன பாரம் அதிகமாக அதிகமாக மனிதனுக்கு பல வியாதிகள் வரதுக்கு ஒரு மூல காரணமாகிடுது இன்றைக்கு வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இதுனாலும் ஒரு மனசை சந்தோஷமா ரிலாக்ஸாக வச்சுகிட்டோம்னாலே அந்த கஷ்டம் கூட தெரியாமல் போய்விடும் ஆனால் இன்றைக்கு சின்ன சின்னதுக்கெலாம் சண்டை சச்சரவு இப்படி போகும் போது மனசு புழுக்கமாகி மனபுழுக்கம் வர போகும் போது அப்புறம் பிரஷர் சுகர் இப்படி எல்லா வியாதிக்கும் மனிதன் ஆட்பட்டு இன்றைக்கு எல்லாம் மருத்துவமனைக்குத்தான் அதிகமாக அலைகிற காலகட்டமாக இருக்குது அதனால மக்கள் வந்து இன்றைய காலகட்டத்தில் வந்து எதாகருந்தாலும் சகிப்பு தன்மையோடு விட்டுக் கொடுத்து போய் அந்த மனபுழுக்கம் இல்லாமல் கொறைச்சிக்கிட்டாலே எல்லா வியாதியும் படிப்படியாக கொறைஞ்சி நல்லபடியாக இருக்கலாம்